அண்ணா கோழி பண்ணை தானே வச்சிருக்கீங்க அண்ணே நான் நான் இது வீட்டில கோழி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணிருக்கேண்ணா நம்ம கிட்ட எந்த மாதிரி கோழிங்கள்லாம் இருக்குதுண்ணா நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க இல்லை வளர்த்து கடைக்கு விற்கிறது தாண்ணா ஆ ஆமாம் அது அது நாட்டு உங்க கிட்ட நாட்டுக்கோழியாண்ணா இல்லை ப்ராயிலர் வந்து நீங்கள் வளர்த்து விற்கிறீங்களா ஆ சரி சரிண்ணா

ஓ சரி சரிண்ணா நீங்களே வளர்த்து நீங்களே கொடுத்துட்டுருக்கீங்களாண்ணா சரிண்ணா அப்படி தான் நானும் வந்து வீட்டிலே வளர்க்கலாம் அப்படின்னு ப்ளான் பண்ணிருக்கேண்ணா இப்போ அதுக்கு வந்து இப்போ வீட்டில வளர்த்தா எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்கண்ணா சரிண்ணா சரி அது பேர் என்ன சொன்னீங்கள் அண்ணா லெசோட்டா ஆ ஆ சரி சரிண்ணா சரி சரிண்ணா ஓ சரி சரிண்ணா அதான் ஒரு பாட்டில் வாங்கினா நூறு கோழிக்கி போடலாங்களா

சரி சரிண்ணா

இன்ஃபெக்ஷன்

சரி சரிண்ணா இப்போ உங்கள் கிட்ட வந்து இந்த க குட்டி வேணும்னா முன்னாடியே சொல்லி வச்சிருக்கணுன்ல சரி சரிண்ணா

சரிண்ணா அது அடுத்த வாரத்தில் ஒரு நாள் வர்றேண்ணா நான் எப்போ வர்றேன்னு கன்ஃபார்ம்மாக தெரியல அப்போது வரும் போது ஃபோன் பண்ணிட்டு வர்றேன் அது உங்களோட பண்ணையும் பார்த்துட்டு கொஞ்சம் உங்கள்ட்ட பேசிட்டு நான் குட்டி எவ்வளோ வேணும் என்னென்னு நான் வாங்கிட்டு வந்துட்றேண்ணா சரிண்ணா இப்போ இந்த அடுத்த வாரம் நீங்கள் ஃபிரீயாக தானே இருப்பீங்கள் சரிண்ணா நான் வர்றத் நான் வர்றதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணிட்டு வர்றேண்ணா நான் சரிண்ணா வச்சிறேண்ணா